பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஒன்று இருவத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து மூணு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து ஒன்று ஆறு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணுத்தொம்பது பதினஞ்சு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது